என் குடும்பத்தை பற்றி சொல்லணும்னால் அப்பா அம்மா ஒரு அண்ணன் அண்ணனுக்கு திருமணம் ஆகலை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உடல்நிலை சரியில்லாததுனால் கொஞ்சம் கல்யாண வயதில் கல்யாணம் பண்ணாமல் அவன் தள்ளிப்போட்டான் அது நாளைடைவில் அப்படியே கொஞ்சம் தள்ளிப்போயிடுச்சு நண்பர்கள்னு சொன்னால் எனக்கு எல்லா சமுதாயத்துலேயும் எல்லா மதத்துலேயும் நண்பர் இருக்கிறாங்க குறிப்பிட்டு உயிர் நண்பர்கள் அப்படின்னு சொன்னால் ரமேஷ் ரவி கோவிந்தராஜ் கோபிராஜ்னு அப்புறம் பூபதி அஞ்சு பேரு ஏன்னா அவங்களோட தான் நான் அதிகமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு இருவத்தஞ்சு வருஷமாக தொடர்பில் இருக்கிறேன் எங்கே போனாலும் எங்கேயாவது வெளியில் போனாலும் அவங்களோட தான் போவேன் நான் முன்னே சின்ன பையனாக இருக்கிறப்போ நைட் செகண்ட் ஷோ படத்துக்கெல்லாம் அவங்களோட தான் போவேன் அவங்க கூட இருந்தால் ஒரு தைரியமாக இருக்கும் அதேமாதிரி எந்தவொரு விசேஷம் ஃபங்க்ஷன் எதுவானாலும் என்னை விட்டுட்டு அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க என்கிட்ட கேட்காம ஒரு பெரிய முடிவு கூட எடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு நாங்கள்லாம் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ்